ஆ சொல்லுங்க யார் ஆ கேட்குது சார் சொல்லுங்க சார் நீங்கள் ஆமாங்க மூர்த்தி சா மில் லேருந்துதான் பேசுகிறேன் சொல்லுங்க எங்கிருந்து பேசுகிறிங்க உங்கள் பேர் சொல்லுங்க சார் நீங்கள் எங்கிருந்து பேசுகிறிங்க ஆ சொல்லுங்க சார் ஓகே ஓகேங்க சார் சார் எவ்வளோ சார் அளவு சொல்கிறிங்களா ஒரு இன்ச் பண்ணிக்கிலாம் என்ன சைஸு இன்ச்சி ஆறடியா இல்லை ஏழடியா அஞ்சடியா

அப்படிங்களா போதுமாங்க சார் அவ்வளோ இது சரிங்க சார் நாட்டு தேக்கு வந்து பாருங்க உங்களுக்கே தெரியும் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா இருக்கும் இங்கே வந்து நிறையா வாங்கிகிட்டு போகிறாங்க ஆனால் வந்து அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கனா ஃபிக்ஸட் தான் அதெல்லாம் குறைக்கிற மாதிரி கிடையாது நாலு டோருக்கு வந்து பார்த்தீங்கனா ஒரு ஒரு லட்சத்து இருவதாயிரம் ருபா வரும் குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே நீங்கள் சொல்கிற அளவுக்கு இருக்காது வாங்கியிருப்பாங்க நீங்கள் போய் கேட்டுவிட்டுக்கூட வாங்க ஓகேங்க சார் சார் ஆ நீங்கள் பாயிண்ட் டூ சைஸ் தேக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன் நாட்டு தேக்கு தான் உங்களுக்கு என்றைக்கி வேணும்ன் சொல்லுங்க டேட் கொடுங்க நான் நோட் பண்ணிக்கிறேன் அடுத்த மாதம் பதினஞ்சாம் தேதிங்களாங்க சார் சரிங்க சார் அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து நான் பேசுகிற நம்பர் ஓகேனால் இப்போ கூகுள் பேயில் அட்வான்ஸ் அமுச்சுடுங்க ஆ ஆமாங்க சார் இதே நம்பருதாங்க சார் நம்மளோடைய இது வந்து பைபாஸ் ரோட்டில் தான் இருக்குது தருமபுரி பைபாஸ் ரோட்டில் வந்து பாருங்க நேரில் வாங்க இன்னும் கொஞ்சம் இதை செஞ்சு வெச்சுருக்கேன் அதையும் மாடல் வந்து பாருங்க நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்புறேன் அமௌண்ட்டை அமுச்சுவிட்ருங்க அட்வான்ஸ் ஆ சரிங்க சார்